விவசாயிகள் பொதுவாகவே வந்து வீட்டில் மாடு ஆடு இது எல்லாமே வளர்ப்பாங்க மாடு வச்சுருக்கவங்க மாட்டோட சாணத்தை வந்து வீட்டு வீடு மொழுகுகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பயோ கேஸ் அப்படிங்கறனால அதுவந்து பயோ கேஸ்க்காக கூட மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணுவாங்க அதை சுத்திகரிக்கிறது மூலமாக நம்ம அதை வந்து உரமா கூட நம்மனால பயிர்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் இதை பயிருக்கு யூஸ் பண்ணுறனால பயிர்களுமே வந்து ரொம்ப ஹெ ஹெல்த்தியாக வந்து வளருத்துக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்படிதான் வந்து விவசாயிகள் வந்து அவங்களோட விலங்குகளோட கழிவுகளை பயன்படுத்துகிறாங்க